ஹலோ நீங்கள் அறிவுமதி டூரிஸ்ட் கைடு தானேங்க நான் வந்து நான் வந்து கேரளாவிலேர்ந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து விழுப்புரம் சி சிதம்பரம் நடராஜன் கோயில் நடராஜர் கோயிலில் சுற்றி பார்க்கறதுக்காக கடலூரில் இருக்கோம் இங்கே வந்து அங்கே கடலூர்லிர்ந்து அங்கே சிதம்பரம் போறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் டிராவலு இது அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக கால் பண்ணிணேன் நாங்கள் நாலு பேர் வரோம் ஆ ஆமாம் ஆமாம் சிதம்பரம் நடராஜன் கோயில் சரி அதுதான் ஆமாங்க நாலு பேர் ஃபுல் எவ்வளோ ஆகும் சரி சரி ஓகேங்க நாங்கள் இப்போ வந்து கடலூரில் ஆ கடலூரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருக்கோம் நாங்கள் ஹோட்டல் பேர் வந்து ஆ ஹோட்டல் நேம் வந்து கலையரசி ஹோட்டலுங்க ஆ நாளைக்கு ஆ ஓகேங்க சொல்லுங்கள் நம்பர் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் நையன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நையன் ஆ ஓகேங்க ட்ரேங்க்ஸ் ஆ சொல் கவியரசன் ஆ ஓகேங்க நாளைக்கு காலையில் எத்த நாளைக்கு காலையில் டைம் டைம் சொல்லுங்க நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு த வருங்க ஆ ஓகே சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஓ அனுப்பி விட்டுருங்க ட டேக்ஸி அனுப்பி விட்டுருங்க நாங்கள் வந்துடறோம்

ஆ ஓகேங்க ஆ ஓகே காசு வந்து டிரைவர்கிட்ட கு டிரைவர்கிட்ட கொடுக்கணுமா இல்லை உங்கள்கிட் கொடுக்கணுமா ஆ சரிங்க ஆ ஓகே இது இந்த நம்பர் உங்கள்து தானே ஆ சரிங்க ஆ ஓகேங்க தேங்க்யூங்க